நான் எப்போயும் பயணம் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ம அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போய் இருக்கேன் பஸ்ஸில் போய் இருக்கேன் கார்லையும் போய் இருக்கேன் ப்ளஸ் வேன்லையும் போய் இருக்கேன் ஆனால் இந்த மூணு டைப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா காரில் போறப்போ ஒரு நாலு பேருனுடைய பழக்கம் கிடைக்கும் அது ஒரு சும்மா சும்மா கம்மியான ஒரு இதாக இருக்கும் இதே பஸ்ஸில் போறப்போ ஒரு ஃப பயணம் பண்றப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி எதுக்காது ஒன்று இல்லை கோவிலுக்கு அந்த மாதிரி போறப்போ ஒரு பஸ்ஸே ஊரில் இருக்கிறவைங்க அந்த மாதிரிலாம் போறப்போ எப்படி இருக்குன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம தெரியாதவைங்களாக கூட வந்து இருப்பாங்க இருந்தாலும் பஸ்ஸில் பேசிவிட்டு போறப்போ ஒரு என்ன ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவங்கக்கிட்ட ரொம்ப அதுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்தம்னாலும் நல்லா பேச தோணுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா கோவிலுக்கு போ கோவிலுக்கு போய் இருக்கோம் எப்போண்ணா ராமேஸ்வரம் போய் இருக்கோம் அப்போதான் நான் ஃபர்ஸ்ட்டு ஊர்க்காரங்களோட சேர்ந்து போனது அப்போதான் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து அந்த நாற்பத்து எட்டு நாள் மண்டல பூஜை வந்துது அதெலாம் அதெலாம் முடிச்சவாட்டி அங்கே ராமேஸ்வரம் போகணும்னாங்க டூ டேஸ் பயணம் வீட்டில் குடும்பத்தோட போய் இருந்தோம் குடும்பத்தோட போய் இருந்தோம் அ அதே மாதிரி எல்லாரும் அந்த ஊரில் இருக்கிறவைங்க ரெண்டு மூணு பஸ் போய்ருந்தோம் மூணு பஸ்ஸில் ஓ அந்த மாதிரி போறப்போ அந்த ஊர்க்காரவங்களே போகறோம் அவங்க அவங்க குடும்பத்தோட எல்லாருமே வந்துருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நான் நிறைய இடத்துல மூணு இடத்துல வசிச்சுருக்கேன் அப்போ ஆ அந்த டைமில் அவங்கள பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்தது கிடையாது இப்போ அந்த மாதிரி கோவில் ஃபங்க்ஷனோட போனப்போ எப்படி இருந்துதுன்னா அவங்க கூட திருப்பியும் அவங்க கூட திரும்பியும் அவங்க கூட பேசுகிற மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு ப்ளஸ் அந்த பழைய நண்பர்களோடு பேசின மாதிரி ஒரு சிநேகிதத்தோட அப்போ இருந்தப்போ அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்க மாதிரியே இருந்துது அதில் அந்த ரெண்டு நாளுங்குறப்போ ஒரே இடத்துல தூங்கி எந்திரிக்கிறது அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிச்சிருந்துது ஒரு பத்து பேரோட போய் இருக்கேன் ப்ளஸ் ஒரு அஞ்சு பேரோடையும் போய் இருக்கேன் இருந்தாலும் அந்த ஊர்க்காரங்களோட ஃபேம் குடும்பத்தோட போனது வந்து இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னால் லைஃபில் மறக்கவே முடியாது ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து இதுமாதிரி ஊரில் இருக்குறவைங்க ஃபேமிலியோட நான் போனது கிடையாது அது வந்து எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருந்துது ஒவ்வொரு கோயிலுக்கும் போறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க நமக்கு தெரியனும்ன்னா இங்கே வாங்க இந்த கோவிலுக்கு வாங்க இந்த பக்கம் இந்த சாமியை கும்பிட்டு இந்து சாமியை கும்பிட போங்க அப்டிங்குறதை சொல்லுவாங்க நமக்கு தெரியாதவைங்க தான் இருந்தாலும் அந்த இதை சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பழக்கமாயாச்சு அந்த இதை வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது இந்த மாதிரி அந்த மாதிரி கிடைச்சிதுனா கண்டிப்பாக வந்து திருப்பியும் அந்த மாதிரி போகறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா எல்லாத்துக்குடையும் ஒரு பேசுகிற சந்தர்ப்பம் கிடைக்குதுல்லையா அதனால ஏன்னா மற்ற ட மற்ற நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா போக டைம் கிடைக்கறதுல்ல யார்டையும் பேச டைம் கிடைக்கறதுல்ல வேலை வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வரது இதே தான் இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தோட அந்த மாதிரி கோவிலுக்கு போறப்போ அதுவும் ரெண்டு நாளுங்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துது அது என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது